எழுத்தாளர்களே ரெண்டு விதமான எழுத்தாளர்கள் இருக்காங்க எ ரெண்டு விதமான எழுத்தாளர்கள்னால் என்னென்னால் ஒருத்தர் வந்து இல்லாத ஒன்று அதாவது இந்த பூலோகத்தில் இந்த பூமியில் இல்லாத ஒன்று கற்பனையின் மூலமாகவே எழுதியிருப்பாங்க எப்படின்னா வந்து தங்கம் றெக்கை வைத்த குதிரை அந்த மாதிரி எழுதுவாங்க இல்லாத ஒன்றை வந்து பயன்படுத்தி எழுதுகிறவங்க வந்து ஒரு விதமான எழுத்தாளர்கள் ஒன்று ரியல் லைஃப்பில் இருக்கற இண்ஸிடென்ட்டை எப்படி இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொன்னால் நல்லா இருக்கும் அப்படி சொல்கிற ஒரு எழுத்தாளர்களும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன வித்தியாசம்னால் இந்த இது தான் இயற்கையாக என்ன இருக்கோ அதையே எ கொஞ்சம் மிகைப்படுத்தி நமக்கு வந்து அந்த வார்த்தைகளோடய வார்த்தைகளோடய சவுண்டு ஒலியும் அதோடய நம்ம படிக்கிறதுக்கான இனிமையும் சேர்த்து எழுதி வச்சுருப்பாங்க ஒரு சில ஒரு சில எழுத்தாளர்கள் இன்னொருத்தவங்க எப்படின்னா இதை எப்படி எழுதியிருப்பாங்க இன்னொருத்தவங்க வந்து இல்லாத ஒன்று ஆனாலுமே அது இல்லாத ஒன்றாக வந்து நமக்கு வந்து அது வந்து இல்லாத ஒன்றாக நமக்கு தெரியாது அது வந்து இது கம்பேர் பண்ணுறப்ப புது விதமாக அதில் இருக்கற வார்த்தையில் இருக்கற மாதிரி அது தெரியும் அது நல்லாவும் இருக்கும் புது புது புது வார்த்தைகள் நம்ம கனவில் கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு இருக்கிறதா வந்து அவங்க எழுதியிருப்பாங்க அது வந்து ரிய உண்மைக்கு புறமான அது உண்மைக்கும் அதிகமான அது ஒரு மாதிரி அழகாக எழுதியிருப்பாங்க அதுவுமே அழகா கோர்வையாக அந்த ஒலி நயம் வர்றதுக்காக அந்த மாதிரி செ யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க இன்னொருத்தவங்க அந்த இயற்கை நடக்குற நார்மலாக நடக்குதோ அதை அப்படியே எழுதியிருக்கவங்களும் அதோடய அந்த அந்த அந்த மாதிரி எழுதுறதோட இந்த மாதிரி கற்பனையாக எழுதுறதுல வந்து இன்னுமே கொஞ்சம் நயம் அதிகமாக சேர்த்து எதுகை மோனை எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணி நல்லா அழகாக ரெடி பண்ணி எழுதுற எ அந்த மாதிரி ரெடி பண்ணி எழுதுகிறாங்க எழுத்தாளர்களெல்லாம் என்ன தான் இந்த ரெண்டு இந்த ரெண்டு விதமான எழுத் எழுத்து எழுத்தாளர்களோடய எ புக்கு எழுத்துகளுடைய புக்குகளுமே மக்கள் விரும்பி படிக்கிறாங்க